கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் வர்தாப் புயல் அப்படினு சொல்லிட்டு ஒரு புயல் வந்துச்சு அந்தப் புயல் பார்த்தீங்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போச்சு அதாவது பக்கத்தில் இருக்க ஏரி குளோம் குட்டை எல்லாமே ரொம்பி ஏரிலாம் உடஞ்சு ஏரித் தண்ணீலாம் ரோட்டில் அவ்வளோ வெள்ளோம் ஏரி மீனெல்லாம் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் ரோட்டில் போயிட்டுருந்துச்சு பொதுமக்களெல்லாம் பார்த்தீங்ன்னா ரோட்டில் இருந்தே பிடிச்சிக்கிட்டுப் போனாங்கள் மீனை அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அதுமட்டுல்லாமல் வண்டி எல்லாமே அங்கே இங்கே நின்றுருந்துச்சு காரு பஸ் போகமுடியாத அளவுக்குத் தண்ணீர் எல்லாமே அங்கே அங்கே நின்றுச்சு அதுமட்டுல்லாமல் டூவீலர்லாம் போகமுடியாத அளவுக்குத் தண்ணிர் நிறைய இடத்துல ஃபுல் ரிங்சோட தண்ணீ போய் பஸ்சு லாரி எல்லாமே அந்த அந்த இடத்துல பார்க்காயி இருந்துச்சு யாரும் பொதுமக்களெல்லாம் வீட்டை விட்டு வெளிய வரமுடியாத அளவுக்கு மழை காற்று அந்தமாதிரி நிறைய போயிட்டுருந்துச்சு இதுதான் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் அந்த ஒரு மறக்க முடியாத நினைவு